நான் ஒரு இந்தியன் நான் இந்து மதத்தைச் சார்ந்தவர் இந்துக் கடவுள்களை ரொம்ப பிடிக்கும் அம்மன் சாமியிலருந்து முருகன் கிருஷ்ணன் கோவிந்தன் சாஸ்தா ஈஸ்வரன் அப்படின்னு எல்லா தெய்வங்களும் எனக்கு பிடிக்கும் என்னுடைய மதம் பிடிக்கும் என்பதற்காக மற்ற மதங்களை நான் தவறாகவோ அல்லது இழிவாகவோ நினைத்தது கிடையாது மசூதியை பார்த்தா ஏழு எட்டு ஆறு அப்படிங்கிற எண் மனசுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்கா வரும் அல்லா அப்படின்னு ஒரு பிரே பண்ணிப்பேன் சர்ச்சு வழியாக போனால் இயேசப்பா அப்படின்னு கும்பிட்டுக்குவேன் அதனால் எனக்கு வந்து மத வேறுபாடு என்பது கிடையாது அனைத்து மதங்களும் எனக்கு பிடிக்கும் மதங்களில் வேற்றுமை கூடாது அவரவருக்கு அவரவர் மதம் பிடித்தமானது அந்த வழிபாடுகள் பிடித்தமானவையாக இருக்கும் அதில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது அதில் வேறுபாடும் கிடையாது இந்து மதத்தில் கூழ் ஊத்துறதும் தீர்த்தம் எடுக்கிறது காவடி ஆடுறது அங்கப்பிரதட்சண்யம் பண்றது மொட்டை அடிக்கிறதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு கடவுளை இந்த வழியாகவெல்லாம் பிரார்த்தனை செய்து நம்மளுடைய கஷ்டங்களை போக்கிக் கொள்ள மக்கள் துடிக்கிறார்கள் அதுபோலத்தான் முஸ்லீம் மக்களும் கிறிஸ்துவ மக்களும் சீக்கிய மக்களும் இன்னும் பல மாநில மக்கள்கள் அவரவருடைய மதங்களை போற்றி வழிபடுகிறார்கள் அதனால் இந்தியாவில் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படி என்று பார்க்கும் பொழுது நாம் அனைவரும் இந்தியக் குடிமக்கள் இதில் மத பாகுபாடு கிடையாது நாம் அனைவரும் இந்தியர்கள்